பெண்கள் அன்றாடம் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையவே இருக்கு அதில் ஒரு சிலது அப்படி என்ன அப்படின்னா அவங்க வந்துவிட்டு தன்னோட வீட்லையோ இல்லை வெளிலையோ ஒரு பொதுவான இடத்துக்கு போகும்போது நிறை நிறைய விஷயங்கள அவங்க வந்து சந்திக்கிறாங்க அதில் நிறைய அவங்களுக்கு வந்துவிட்டு பாதிப்படையகூடியதும் இருக்கு நிறைய சவாலுகளும் இருக்கு அவங்க வந்துவிட்டு அதை விட அதை வந்துவிட்டு அதை தாண்டி வரணும் அதை தாண்டி வரதுக்காக அவங்க நிறையவே நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இப் இந்த வருடங்களில் இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு சமூகத்தில் பெண்களோட பங்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துவிட்டு கொஞ்சம் நம்ப விடுதலைக்கு முன்பாக இருந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்துவிட்டு ஆ ஆண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கு சமமாக ஒரு பெரிய ஸ் போர்லையோ எதுலையினாலும் பங்களிப்பு எடுத்துக்கிட்டு ஆண்களுக்கு சமமாக ஆண்கள் கூடையே போட்டியிட்டு அவங்க அவங்களோடைய வீரத்தை காமிச்சி நம்ம நமக்கு எவ்வளவோ ச நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்காங்க அவங்களோட பங்களிப்பு அப்போ இருந்ததை விட இப்போ வந்துவிட்டு ரொம்பவே மாறி இருக்கிறது இப்போ வந்துவிட்டு அவங்க நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்தோன்னா இந்தியாவில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்தியாவில வந்து முற்றிலும் இருக்குன்னும் சொல்ல முடியாது இல்லைன்னும் சொல்ல முடியாது அது ஒவ்வொரு இடங்கள பொறுத்தது அப்போ நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு வந்துவிட்டு நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்போ இன் இந்தியாவில் வந்து பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சான்று எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துவிட்டு ஒரு நார்த் இந்தியாவில நம்மள இப்போ ரீசெண்டாக நடந்தது ஒரு ஸ்பெயின் ப்ரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களோட கணவரோட நம்ம இந்தியாவுக்கு வந்து ஜார்கண்டில் வந்துவிட்டு அந்த மே ரொம்ப தப்பான முறையில் வல்கராக கேங் ரேப் பண்ணப்பட்டுருக்காங்க அவங்கள வந்து பார்க்கும்போது ஜ அந்த வ ஜார்கெண்டில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்துவிட்டு நிறைய பேர் பெண் நிறைய பேர்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு சில இடங்கள்ல பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்துவிட்டு இருக்கு இப்போ கல்வி வேலையிலையும் அவங்களுக்கு சம வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கல்வியில அவங்களுக்கு சம வாய்ப்புகள் இருக்கு என் அண்டு அப்போ அந்த காலங்களில் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு தான் கல்வி வந்து முதன்மையாக இருந்தது பெண்களுக்கு யாருக்குமே இல்லை பெண்களுக்கு வந்து உங்களோட அடுப்படியில் அடைஞ்சிறது அவங்களுக்கு வந்து ப பணி பணி ஆட்களாக பணி செய்யற பெண்ணாக தான் வச்சுருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து கல்வி எதுவுமே முழுமையாக கொடுக்கல ஆனால் இந்த இப்போ உள்ள காலங்களில் ஆ ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்கிறாங்க படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்ருக்காங்க நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல ஒரு நல்ல நிலமையில தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்களுக்கும் ஆண்களை விட இப்போ ஆண்களை போலவே பெண்களுக்கும் தன்னோட வேலை வேலை வாய்ப்புகள் வந்து சம வாய்ப்புகள் வந்து இருக்கிறது நம்ம இந்திய நாட்டில்